எனக்கு குதுரைன்னா ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே நாங்கள் எங்கள் ஊர் பக்கத்து ஊரில் ஒருத்தரு குதுரை வளர்த்துன்னுந்தாரு அப்போ அந்த குதுரை சவாரி போறத்துக்கெலாம் எனக்கு ரொம்ப விருப்பம் அப்புறமா பீச்சுக்கு எங்கேயாவது டூர் போகிறப்ப பீச்சில் அப்போல்லாம் அந்த குதுரை சவாரி பார்த்தா உடனே நானும் அதில் குதுரைல உக்காந்துன்னு போகணுன்னு ரொம்ப விருப்பம் ரொம்ப குதுரைய வந்து எப்படி தேர்வு செய்யறதுன்னால் ஃபர்ஸ்ட் வந்து அதனோடைய கால் பகுதியில்லாம் வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும் அப்புறமா வந்து அந்த வாய் கடவாய் போட்டுருக்காங்கலையா அந்த கயிறு கரெட்டாக இருக்குதான்னு செக் பண்ணணும் அப்புறமா அது மேலே இருக்கற உக்கார ஃபிட்டிங் வந்து கரெட்டாக இருக்குதான்னு பார்க்கணும் இதுதான் குதுரை இது விஷயத்தில் பார்க்க வேண்டிய முறை